கிராமப்புறத்துக்கும் நகர்புறத்துக்கும் என்ன வித்யாசன்னா நகரபுறத்தில் இருக்கும் போது எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கும் ஹைடெக் டெக்னாலஜியான கற்பித்தல் பாடத்திட்டங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் முன்னேற்பாடாக இருக்கும் கொஞ்சம் டீச்சர்ஸும் கொஞ்சம் நிறையா இருப்பாங்க ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட் கிராமத்தில் இருக்கிறது அப்படின்னா ஒருவொரு சூழலும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் உங்கள் உங்கள் பசங்க வரணும் ஸ்கூல் வரணும்னா ட்ரான்ஸ்போஷன் வந்து ரொம்ப கம்மி கம்மியாக இருக்கும் அதேப்போல் டெக்னாலஜியாக உள்ளே நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு இருக்காது ஸ்டுடென்ட்டு அதேமாரி கம்மியாகதான் இது பண்ணுற மாரி இருக்கும் டீச்சர்ஸோடய பற்றாக்குறையும் சரி இதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பசங்க இப்போ அதிக லேர்ன் பண்ணமுடியாது படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் ஸோ மார்க் அதனால தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரி மா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா மக்களோடய அணுகுமுறை அவங்க நிறைய படிப்பாங்க கம்பேரீஷன் இதுமாரி இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக பசங்களுக்கு ஏற்படும் ஸோ அவங்க இவங்க எல்லாம் இருக்கிற மாரி டீச்சர்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி கிராமப்புறத்துக்கோ இல்லை நகர்புறத்துக்கோ இருக்கிற மாரி ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்கிற மாரி கொஞ்சம் பண்ணிக் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்